வணக்கம் என் பெயர் கார்த்திகேயன் நீங்கள் எப்போதாவது வரலாற்று சிறப்புமிக்க அல்லது கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பாதையில் பயணம் செய்தீர்களா ஆம் நாங்கள் அழகர் மலையில் ஏறும் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் பக்தியுடனும் ஏறினோம் அதுவே என் வரலாற்று சிறப்புமிக்க அல்லது கலாச்சாரம் முக்கியத்துவம் வாய்ந்த பாதையாகும் பயணம் ஆகும் எனவே இந்த பயணம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் பக்தியாகவும் உள்ளது